நான் வந்து நடனம்னு பெருசாக யார் கிட்டேயும் கற்றுக்கிட்டது கிடையாது ஆஹா எப்படின்னா சின்ன வயசுலேருந்து தானாக நம்ம மூவிஸ்சில் பார்க்கறது அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்து கொரியோகிராஃப் பண்ணி நம்ம பண்ணுறது அந்த மாதிரி தான் பிராப்பரான டான்ஸ் கற்றுட்டு எதுவும் பண்ணலை எனக்கு வந்து பெல்லி டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் இன்னி வரைக்கும் ஆசை பட்டுகிட்டே இருக்கேன் அந்த மாதிரி சான்ஸ் வந்து இன்னும் கிடைக்கில அதை கற்றுக்குறத்துக்கான சான்ஸ் வந்து இன்னும் கிடைக்கில கண்டிப்பாக என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சு முடியும் அப்படின்னா நான் எப்போ வேண்ணா கற்றுக்க தயாராக இருக்கேன் நான் இன்னி வரைக்கும் யாருக்காச்சும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஊரில் அதுதான் சொன்னேனில்லை பொங்கல் டைம்மிங்கில் வர அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மளை விட சின்ன பசங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து இருக்கேன் அது தான் கொரியோகிராஃப் பண்ணி இருக்கேன் தவிர்த்து ஒரு பெரிய லெவலில் எதுவும் கொரியோகிராஃப்பெலாம் இன்னிய வரைக்கும் எதுவும் பண்ணது இல்லை